இப்போ எங்கள் வீட்டு சமையலறைலலாம் பார்த்தா மிக்சி க்ரைண்டர் சாப் கட்டர் அதுக்கப்பறம் இன்டக்ஷன் ஸ்டவ்வு இந்தமாதிரி நிறைய மின்சாதன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கோம் இது யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்துவிட்டு நிறைய வ ஒர்க்கெல்லாம் வந்துவிட்டு என்னன்னா லெஸ் ஆகுது ஏன்னா பழையக்காலத்தில் எங்கள் அம்மாலாம் இருந்த வரைக்குமே என்னன்னா இப்போ மாவு அரைக்கணுன்னா ஆட்டுக்கல்லை போட்டு அரைச்சு சட்னி அரைக்கணுன்னா அம்மிக்கல்லை போட்டு அரைச்சு இந்தமாதிரி தான் வந்து அரைச்சு எடுத்துட்டுருந்தாங்க இதனால் வந்து நேரமும் வந்துவிட்டு என்னன்னா நிறைய வந்து வேஸ்ட் ஆகும் ஆனால் இப்போ நான் வந்து அப்படி கிடையாது எதாவது ஒரு சட்னி வேணும் அப்படின்னா இப்போ மிக்சியில போடறேன்னா அது அஞ்சு நிமிஷத்தில் சட்னி வந்துவிட்டு வந்துருது அதுக்கப்பறம் இப்போ நமக்கு மாவாட்டணும் அப்படின்னா வந்துவிட்டு என்னன்னா க்ரைண்டரில் போட்டுகிட்டே நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பண்ணிட்டுருக்கலாம் அதுபாட்டுக்கு ஆட்டிக்கிட்டு இருக்கும் இதே அந்த காலத்தில் வந்துவிட்டு இருக்கிற அப்படின்னா நம்ம தனியாக அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி உட்காந்து தனியாக ஆட்டி ஆட்டுக்கல்லை வந்து மாவாட்டிக்கிட்டு இருக்கணும் இதனால் நிறையா நேரம் வந்து என்னன்னா வேஸ்ட் ஆயிட்டு இருக்கும் அதுக்கப்பறம் வந்து அடுப்பெல்லாம் வந்து விறகு வச்சு வந்து சமைக்கிற மாதிரி அந்த காலத்துலலாம் இருந்துது ஆனால் இப்போல்லாம் வந்து இன்டக்ஷன் ஸ்டவ் இருக்குறனால நம்ம டக்கு டக்குன்னு இதெல்லாம் முடிச்சிவிட்டு வேலை மற்ற வேலையை பார்க்க போயிரலாம் அதே விறகு அடுப்பாக இருந்தால் அதுக்கு வச்சி அதை ஒரு ஆள் பார்த்து அந்தமாதிரி நிறைய இருக்கும் இப்போ இன்டக்ஷன் ஸ்டவ் இருக்கிறனால வந்து நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கு இப்போ குழந்தைங்களையும் வந்து என்னன்னா சீக்கிரமாக வந்து ரெடி பண்ணி நம்ம அவங்களுக்கு எதாவது ஃபுட்டு இப்போ செய்யணுன்னாக்கூட அஞ்சு நிமிஷத்துல சட்னி அரைச்சி இட்லி ஊற்றி வச்சு கொடுத்தர்லாம் இதெல்லாம் வந்து இந்த மின்சாதன பொருட்கள் இருக்கிறதுனால நமக்கு நம்ம வேலை வந்துவிட்டு என்னன்னா ரொம்ப ஈஸி ஆயிட்டுருக்கு நிறைய நேரத்தை வந்துவிட்டு என்னன்னா நம்ம வந்துவிட்டு மிச்சம் பண்ணலாம்